நம்முடைய வாழ்வாதாரம் நம்முடைய அனைவருனுடைய வாழ்வாதாரமுமே மின்சாரத்தை அடிப்படையாக வைத்துதான் இருக்கின்றது ஏன்னால் நம்ம வந்து ஆரம்பகாலத்தில் நிறைய மரங்கள் இருந்துச்சு அதன் மூலிமா மக்கள் வந்து இயற்கையை சார்ந்து வாழ்ந்தாங்க அதனால அவங்க வந்து மின்சாரம் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு வெளியே உட்காந்தாங்க நல்லா அவங்க இந்த குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து பேசினாங்க பழகுனாங்க உறவுகள் மேம்பட்டுச்சு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோருமே நல்ல பெரிய பெரிய மாளிகைகள் மாதிரி வீடு கட்டிக்கணும் அந்த வீடு கட்டிட்டு அதுக்குள்ளேயே இருக்கணும் அதுவும் வந்து பொது அந்த சாலைகளில் இருக்கக்கூடிய இடத்துலக்கூட சேர்த்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னால் ஒரு வீடு கட்டிக்கிறாங்க அதனால வந்து அது மற்றவர்களுக்கும் சில பாதிப்புகளை ஏற்படுத்துது ஆனா வந்து பாதிப்பு ஏற்படுத்து பாதிப்பு ஏற்படுத்துறதுனால் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அதாவது வீட்டுக்குள்ளேதான் இருக்கறதாக இருக்குது அதனால மின்சாரம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிக்கனமான ஒன்றா இருக்குது மின்சாரம் அதனால் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அந்த வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து அந்த மின்விசிறி இல்லாமல் இருக்க முடியாது ஃபேனு கண்டிப்பாக போடணும் அதன் மூலிமா மின்சாரமும் அதிகமாகலாம் ஏனால் இருபத்தி நாலு மணிநேரமும் இல்லைனா ஃபேன் ஓடிகிட்டே இருக்கணும் அப்போதான் அந்த வெயில் வந்து வெயில் அடிக்கிறதுலேருந்து கொஞ்சமாவது நம்ம தப்பிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துலேலாம் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலைதான் இருக்குது எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு வேலைக்கும் மின்சாரத்தினுடைய பயன்பாடு தேவையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கொழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த கொழந்தைங்க வந்து இரவு நேரத்தில் அழாம தூங்கறதுக்கு அந்த கொழந்தைங்கள அந்த தொட்டிலில் போட்டு இது பண்றதுக்கு எல்லாத்துக்கும் மின்சாரம் இருக்குது இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மண் வ இந்த மண் சட்டி வச்சு இந்த வெறகடுப்பில் சமைத்தாங்க அதுவும் இப்போ அந்த மின்சார அடுப்பு வந்துருச்சு அதனால டக்குன்னு அந்த வேலையை அவங்க செய்யணும் அப்படின்னா அது அதுக்கு மின்சாரத்தினுடைய பயன்பாடு கண்டிப்பாக தேவையாக இருக்குது அதனால மின்சாரத்தை நம்ம சிக்கனமாகவும் பயன்படுத்தணும் எதிர்கால வருங்கால சந்ததிகளுக்கு அந்த இயற்கை வளத்தை நம்ம விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கணும் இது வந்து இது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த எண்ணம் இருந்தால் மட்டுமே வந்து சாத்தியமே தவிர யாராவது ஒருத்தர் மட்டும் சரி நம்ம இது பண்ணால் போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இதில் இருந்தால் அது வந்து சரியாக இருக்காது அதனால ஒவ்வொருவருக்கும் இந்த புரிதல் அப்படிங்கறது கண்டிப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த மின்சாரம் இல்லை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த நவீன காலத்தில் யூபிஎஸ் அப்படின் சொல்லி ஒரு சாதனத்தை பயன்படுத்துகிறாங்க அது வந்து மின்சாரம் இருக்கும்பொழுது அதுலேருந்து அந்த கரண்ட்டை எடுத்து சேமித்து வச்சுக்கிது சேமித்து வச்சதுக்கப்புறம் அந்த மின்சாரத்தை வந்து கரண்ட் இல்லாதப்போ அந்த அந்த மின்சாரத்தை கரண்ட் இல்லாதப்போ அந்த ஒளியை பயன்படுத்தி நம்ம வந்து மக்கள் வந்து இப்போ ஒரு சொகுசான வாழ்க்கைய வாழ்ந்துட்ருக்குறாங்க அது நிறைய வீடுகளில் அந்த ரொம்ப அதிக பவரோடு இருக்கக்கூடிய யூபிஎஸ்லாம் வச்சுருக்கும்போது கரண்ட் ஆஃப்பு அப்படிங்கறது அந்த இடத்துல தெரியறதில்ல அதனால அது ஒரு சிறந்த ஒரு பயன்பாடாகருக்கு இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து அந்த மின்சாரம் இல்லைனாலும் ஒரு எலக்ட்ரிக்கு அந்த அந்த சூரிய வெளிச்சத்தால் பயன்படக்கூடிய மின்விசிறி வச்சிருக்கிறாங்க லைட் வச்சிருக்காங்க ஆனால் மின்சாரம் ஆனால் கண்டிப்பாக தேவை